இன்றைக்கி இருக்க உலகத்துல தமிழ்மொழி பேசுறதுனால் சந்திக்கும் சில சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர வேறே எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தமிழை வந்து சரியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை இப்போ சப்போஸ் தமிழர்கள் என்னதான் எல்லா ஊர்லேயுமே இருந்தாலும் முக்கியமான சில ஊர்கள் அதாவது மலேசியா சிங்கப்பூர் தாய்வான் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தவிர மிஞ்சி போனால் கேரளாவில் வேணால் தமிழியன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க தமிழியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருந்தாலுமே அந்தந்த ஊருக்கு போனால் தமிழ் பீப்புள்ஸ் ஃபீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக பேசுகிறாங்க தமிழ்மொழி பேசுகிறதுனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் நம்ம வந்து நார்த் இந்தியாவில் போய் தமிழ் பேசினாலும் அங்கே ஹிந்திதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக பேசுகிறாங்க இதனால் நம்ம தமிழ்மொழி பேசுகிறதுனால எந்த பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லக் கிடையாது தமிழ்மொழிதான் இருக்குறதுலேயே ரொம்பவே ஒரு மூத்த மொழியாக கருதப்படுது ஸோ தமிழ்மொழியை பற்றி பேசுகிறதுக்கு தப்பாகலாம் எதுவும் இல்லை சவால்கள்லாம் இல்லை தமிழ்மொழி என்றைக்குமே அழியாத ஒரு மொழி என்னதான் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழ்மொழி வந்திருந்தாலுமே இன்று வரைக்கும் ரூல் பண்றது வந்து தமிழ்மொழிதான் ஸோ வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பட் தமிழ் அப்படி இல்லை